ஆ கேப் டிரைவரா ஆ இது நான் மயிலாடுதுறையில இருந்து பேசுகிறேன் ஆ மயிலாடுதுறையில இருந்து வைதீஸ்வரன் கோவில் போகணும் அங்கே இருந்து காரைக்கால் போகணும் பீச்சுக்கு திரும்ப மயிலாடுதுறைக்கே வரணும் ஆ ஒரு கிலோமீட்டர்க்கு எவ்வளோ வச்சிருக்கீங்க ரேட்டு ஆ மொத்தமா டோட்டலாக சேர்த்து எவ்வளோ வரும் ரெண்டாயிரமா சரி கொஞ்ச ஃபேமிலியாக போகணும் நல்ல டிரைவராக பார்த்து அனுப்பிச்சிவிடுங்க ஆ அதேமாதிரி ரொம்ப வேகமாகலாம் போக கூடாது ஃப்ரைடே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் போல் எயிட் ஓ கிளாக் போல் ஃபர்ஸ்ட் வைத்தீஸ்வரன் கோவில் தான் போகணும் அதற்கப்புறம் தான் பீச் அதை முடிச்சிவிட்டு அதை பொறுத்து வாங்க ஆ சரி ஓகே ஆ சரி ஓகேணா